இப்போ வந்து இளைஞர்களுக்கு வந்து விளையாட்டுகள்ல வந்து பங்கேற்க வந்து நிறையா ஆர்வம் இருக்கும் நிறையா அவங்களுக்கு வந்து ஏ ஜெயிக்கணும் போட்டியில வந்து பங்கேற்கணும் அப்படின்ட்டு நிறையா எண்ணலாம் இருக்கும் ஆனால் இப்போ விளையாட்டு மையம் இப்போது ஒரு விளையாட்டில் ஜ் இப்போ ஜெயிக்கணும்னா ஒரு ஸ்டேட் லெவல் எதோ ஒரு வெளிமாநில இடத்துக்குதோ போய் தான் அங்கே போய் நம்ம பங்கேற்க முடியும் கலந்துக்க முடியும் இதுவே இப்போ நம்ம நாட்டிலே நம்ம கலந்துக்க முடியும்னா அதற்கான வசதி இல்லை விளையாட்டு மையம் அது மாதிரி எந்த ஒரு வசதியும் இல்லை இதுலாம் நிறைய பேர் ஃபி நிறைய பேருக்கு வருத்தப்படுவாங்க நமக்கு இப்போ ஒரு கிரிக்கெட் இப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது ஒரு கிரிக்கெட் விளாடணுனா இப்ப விளையாட்டு மையம் இதெலாம் இங்கே கிடையாது எதோ ஒரு வெளிமாநிலத்திலத் இங்கு போனால் தான் நம்ம அது கலந்துக்க முடியும் அப்போ இது மாதிரி கபடி கொக்கோ இது மாதிரி விளையாடலாம் நிறைய பேருக்கு வந்து இன்னும் இன்கிரீஸ் ஆகல இன்னும் நிறைய இது தெரியா நிறைய பேர் பல்லாங்குழி விளையாடுவாங்க இது மாதிரி வாலி பால் ஃபுட்பால் இது மாதிரி நிறையா விளையாட்டுகள் வந்து நிறைய பேர்த்துக்கு நிறைய விளையாட்டுகள் வந்து மறைஞ்சிருக்கு அது நிறைய பேருக்கு தெரியாமல் போது கொக்கோ கபடி இது மாதிரி விஷயோம் தான் நிறைய நிறைய பேர் வின் பண்ணுவாங்க நிறைய பேர் அச்சீவ் பண்ணுவாங்க இப்போ வந்து இந்த விளையாட்டில் நல்ல ஒரு எப்படி சொல்லிட்டு நல்ல ஒரு இளைஞர்கள் பங்கேற்கணும்னா ஒரு எடம் ஒரு முக்கியமான ஒரு இடத்த வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்போ தான் எல்லாரும் பங்கேற்பாங்க